ஹலோ ஆ சொல்லுங்க பழமெலாம் எல்லா பழமும் இருக்குங்க ரேட்லாம் எந்த பழங்கள் வேணும் ஒரு கிலோ ஆப்பிள் இரநூருவா ஆரஞ்ச் கிலோ எண்பதுருவா ம் சாத்துக்குடி கிலோ தொண்ணூறுபாங்க இந்த நார்மல் ஆப்பிள்தான் இன்னும் கேஷ்மீரெலாம் இன்னும் இதாகலை இன்னும் வரலை நார்மல் ஆப்பிள்தான் இருக்குது அதிலயே ரெண்டு மூணு ரேஞ்சு இருக்குது ஆப்பிள்லேயே ரெண்டு மூணு ரேஞ்சு இருக்குது இரநூருவாய்ல இருக்குது இரநூத்து ஐம்பதுல இருக்குது இல்லை இல்லை இல்லை இருக்குது சின்ன ஆப்பிள்தான் கம்மியாக இருக்கும் அது இப்போ இந்த சீசனில் மழை சீசன்னால் வரது கிடையாது ஆ எல்லா இரநூருவா ஆப்பிள்தான் போடுறாங்க கிலோ

ஆரஞ்ச் கிலோ எண்பது ரூவா ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க வேறு ஏதாச்சும் பழம் வேணுமா ஆ வாங்கிக்கிலாங்க நமக்கு எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் மொதல் நாளே சொல்லிடுங்க எத்தனை கிலோ வேணும் இதைமேரிலாம்

ஆ அன்றைக்கு ஆமாம் ஆமாம் தினமும் நமக்கு ஒரு ரேட்டு வரும் ஆ அங்கே அந்த ரேட்டை வச்சுதான் நம்ப இது பண்ணுவோம் நம்ப வாங்குகிற ரேட்டை வச்சு போடுறது ஆ சரி நீங்கள் அதெல்லாம் வாங்க நீங்கள் நிறையா இதுக்குனு சொல்லுகிறீங்க கம்மி பண்ணி போட்டுக்கலாம் வாங்க வாங்க ஆ ம் ம் நீங்கள் வாங்க நேரில் பார்த்துக்கலாம் வாங்கள் நேரில் பார்த்து வாங்கினீங்கனா யாருனு தெரியும் கம்மி பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சார் ஆ பண்ணிவிட்டுடுங்க இந்த நம்பர்தான் ஜீபே பண்ணி

உங்களுக்கு பண்ணிக்கலாம் வாங்க எத்தனை ஆர்டர் வேணால் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் வாங்க